ஹலோ கேப் டிரைவருங்களா அண்ணா நான் தாமரைச்செல்வி பேசுறேங்கணா அர்த்தநாரிபாளையம் வரத்துக்காக புக் பண்ணியிருந்தேன் நாங்கள் ஒரு வேறு ஒரு வேலையாக நாங்கள் பில்லூர் வர வேண்டியதாக ஆயிடுச்சிங்கணா நீங்கள் அப்படே பரமத்திலருந்து நேராக பில்லூர் வந்துருங்க பில்லூர் பில்லூர் வந்தோன்னே ஆப் பக் அங்கேயே ஒரு ஆர்ச் ஒனருக்கு ஆர்ச்லருந்து ரைட் சைடு வந்திங்கன்னா படைவெட்டி அம்மன் கோயில் இருக்கு அங்கே தான் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் அங்கே வந்துருங்க